ஒரு பண்டிகை டைமில் வந்து இப்போது அதிரசம் முறுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்பிடின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தோணும் இப்போ எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வரும் அப்போ வந்து எதாச்சும் தின் பண்டம் செய்யும்மா அப்பிடின்னு சொல்லி பசங்கள் சொல்வாளுங்க அப்போ வந்து இப்போ முறுக்குக்கு போய்ட்டு இப்போ உளுத்தம்பருப்பு இப்போ கடல பருப்பு அரிசி இதையெல்லாம் அலசி அரிசி எல்லாம் அரிசி வந்து அலசி காய வைக்கணுன்னு சொல்வாங்க இப்ப நமக்கு தெரியலனாலும் பெரியவங்கள்கிட்ட கேட்பேன் எப்படி அதை செய்யுறது முறுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அரிசியை அலசி காய வெச்சுட்டு அதை எடுத்து அப்புறம் அரைக்க போகக்குள்ள இது கடலபருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரச்சிட்டு அரைச்சிட்டு வந்து இது மாதிரி தண்ணிபடாத ஒரு டப்பாவில கொட்டி வெச்சுகிட்டு இப்போது சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு எள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சி தண்ணி ரொம்ப ஊற்றிடாம கரெக்டாக அந்த முறுக்கு பிழிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது பிசஞ்சி நல்லா கட்டியாக வெச்சுக்கிட்டு முறுக்கு கொழாயில போட்டு அது எண்ணெய் நல்லா சுத்தமான எண்ணெய் ஃபாமாயில்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நான் எனக்கு வந்து மயக்கம் இதுவாகும் கடலெண்ணெ வாங்கிகிட்டு வந்து வாணலில் நல்லா இது பண்ணி நல்லா சூடான பிறகு இப்போ அந்த முறுக்கு கொழாயில போட்டு நல்லா அதை அமுக்குனோம்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் அது இது சாஃப்ட்டாக நல்லா அந்த முறுக்கு கொழாயை அமுக்குனோம்னா நல்லா எந்தெந்த முறுக்கு கொழாயில அச்சு இருக்கோ அதை போட்டு நல்லா நம்ம சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது சுட்டு நல்லா வெச்சுக்கிட்டு இப்போ ரொம்ப நாள் கூட நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்தால் அதை சாப்புடலாம் நல்லா இருக்கும் அது மாதிரி அதிரசமும் நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் பாகு காய்ச்சி இது வெல்லம் இதெல்லாம் பாகு காய்ச்சி நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு பாகு காய்ச்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெச்சுருப்பாங்க ஏன்னா வெச்சுக்க அது கொஞ்சம் புளிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த அதிரச மாவு வெச்சுருந்து அதை நல்லா எடுத்து எண்ணெய் நல்லா வாணலில் ஊற்றி நல்லா காய வெச்சுட்டு இதை அதிரசம் தட்டிப் போட்டால் சூப்பராக இருக்கும் அதிரசமும் நல்லா ரொம்ப நாள் வெச்சுக்கிட்டு சாப்புடலாம்